உங்கள் மாநிலம் அல்லது நாட்டிற்கு வெளியே பயணம் செய்திருக்கிறீர்களா ஆ ஒரே ஒரு டைம் வந்துட்டு என்னோட மாநிலத்திற்கு வெளியில் வந்து பயணம் செஞ்சுருக்கேன் அதாவது கேரளா வந்து போயிருக்கேன் அதோட நோக்கம் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டூர் மாதிரி தான் வந்து நாங்கள் போனோம் ஆனால் அங்கே ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டென்ஷிப் மாதிரி வந்துட்டு போனோம் அது இன்னும் நான் எங்களுக்கு கொஞ்சம் அங்கே போய் நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அதோடய அந்த நாங்கள் என்ன நெனச்சி போனோமோ அதுமாதிரி நடந்துச்சு கேரளா வந்துட்டு க ரொம்ப வந்துட்டு பச்சைப்பசேல்னு அழகாக ஒரு நேச்சரா ஒரு கிரீனரியா எங்கே பார்த்தாலும் ஒரு பிளசண்ட்டா வந்து இருந்துச்சு அங்கே நாங்கள் போனது வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு போனோம் அங்கே போய் வந்து நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம் மேக்ஸிமம் அதுனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து எங்கே பார்த்தாலும் ஆறு எங்கே பார்த்தாலும் வந்துட்டு ஒரு அழகான ஒரு குளம் இல்லாட்டி அழகான மரம் அந்த மாதிரி வந்துட்டு தான் இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி